இப்போ நான் இருக்கிறது வந்து என்னெனா மெயினாக வந்து திருப்பூர் சிட்டி திருப்பூரை பொறுத்தவரைக்கும் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அந்த மாதிரி வந்து ஸ்பெசிபிக்காக வந்து எதுவும் கிடையாது இப்போ பக்கத்தில் வந்து நம்ம வந்து எப்படினா திருப்பூர் டிஸ்ட்ரிக்குள்ளே எங்கே வேணால் போய்க்கிலாம் அப்படி பார்க்குறப்ப உடுமலையில் வந்து பார்த்தோனா திருமூர்த்தி டேம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இந்தலப் பக்கம் ஈரோடு சைட் போனோல் போனோம் அப்படினா வந்துட்டு கொடிவேரி அது இதுன்னு சொல்லிவிட்டு இருக்குது நான் வந்து இங்கே வந்து மெயினாக வந்து இந்தமாதிரி டேமுக்கு போவது அங்கே போய்விட்டு அது பக்கத்தாலேயே வந்து கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கும் போய்விட்டு வருவோம் எனக்கு வந்து மெயினாக வந்து திருப்பூர்குள்ளே வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படினா வந்து அழகுமலை வந்து எனக்கு வந்து ரொம்பப் பிடிக்கும் அழகுமலைக்கு வந்து நாங்கள் வந்து வருஷா வருஷம் சித்திரக்கனியப்போ போய்விட்டு வருவோம் ஃபேமிலியோடு போய்விட்டு வருவோம் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படினா வந்துட்டு அந்த நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அன்னதானம் போடுவாங்க அந்த கோயிலுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் யாருக்குமே இல்லைனு சொல்லாமல் அன்னதானம் போடுவாங்க அதுவும் இல்லாமல் சாமிக்கு வந்து ஃபுல்லாக வந்து பழங்களாலேயே வந்து டெக்கரேடெலாம் பண்ணி அழகா வந்து நம்மளுக்கு வந்து அபிஷேகம் மாதிரி காட்டுவாங்க நம்மளுக்கு வந்து அன்றைக்கி நம்ம போய்விட்டு வந்தோனால் ரொம்ப வந்து மன நிறைவாக இருக்கும் அதேமாதிரி வந்து இந்தப் பக்கம் வந்து கொடிவேரி நான் போகிறப்ப வந்து அங்கே போய்விட்டு காலையில் நம்ம ஃபேமிலியோடு போனோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் ஃபேமிலியோடு சேர்ந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே பேசி விளையாடிட்டு அங்கேயே வர அங்கேயே விற்பாங்க மீனெல்லாம் அதையெல்லாம் வாங்கி பக்கத்தாலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு போய்விட்டு வந்தோனால் அன்றைக்கி அந்த நாளே ஜம்முனு இருக்கும் வீட்டுக்கு வந்தால் வேறு லெவலில் தூங்கலாம் அதேமாதிரி தான் இங்கே திருமூர்த்தி போனோம் அப்படினா வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்வது நல்லா வந்து இதேமாதிரி வந்து அங்கேயே வந்து கீழே வந்து கோயில் இருக்கும் மேலே வந்து ஃபால்ஸ் இருக்கும் ஃபால்ஸ்ஸுக்கு போவது வந்து எப்படினா மழையெல்லாம் இல்லாத நேரம்தான் விடுவாங்க அப்போ அந்த ம அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுன்னால் மழைக்காலமும் இல்லாமல் வெயில் காலமும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவாப்பில் இருக்கிற நாள் மாதிரி போனோனால் நம்ம அந்த மேலே இருக்க ஃபால்ஸ்சுக்கு வந்து போகலாம் ஃபால்ஸ்ஸுக்கு போய் குளிச்சுட்டு கீழே வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கேயே வந்து மீன் இல்லை இல்லைனா சிக்கன் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு நம்ம வந்து அங்கே வந்து டேம் இருக்கும் அதையெல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போட்டிங் போகிறதுனா போட்டிங்கெல்லாம் போய்விட்டு வீட்டுக்கு வந்தோன்னால் வேறு லெவலில் இருக்கும் அதேமாதிரி வந்து எனக்கு வந்து இங்கே திருப்பூரை பொறுத்தவரைக்கும் அவினாசி சிவன் கோவில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படினா அது வந்து எதுக்காக பண்ணுறாங்கன் தெரியாது ஆனால் வந்து அங்கே வந்து உள்ளு உள்ள சன்னிதானத்தில் வந்து ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணறுல வந்து என்ன பண்ணுவாங்கனால் நம்ம ஏதாவது ஒன்று வந்து வேண்டுறோம் அப்படினா வந்து காயினை வந்து போடுவாங்க காயின் வந்து எதுக்காக போடுறாங்க அப்படினா வந்துவிட்டு நம்ம வேண்டினதுலாம் வந்து நடக்கணும் அது வந்து நடந்துச்சுனால் நம்மளுக்கு வந்து ஒருமாதிரி வந்து நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிணறுல இப்போது பாதிவாசிக்கு மேலே வந்துட்டு அந்த காயின்ஸ் தான் கிடக்கு அந்தளவுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து இப்போவும் அதே நம்பி வழிபட்டுகிட்டு இருக்காங்க இந்தமாதிரி வந்து சின்ன சின்ன டூரிஸ்ட் பிளேஸஸ்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோவிலில் சாமி கும்பிட்றது இந்த மாதிரி வழக்கங்களெலாம் எனக்கு திருப்பூரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பிடிக்கும்